ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் குட் ஆ குட் மார்னிங் ஆ சரி ஆ ஓகே நீங்கள் எந்த கா ரேஞ்சு ரேட்டுக்கு பார்க்குறீங்க பியூடீஷியன்னா அதுக்கு தகுந்தமாதிரி ரேட் இருக்கும் நீங்கள் உங்களுடைய மேக்கப் பொறுத்து இருக்கும் மேக்கப் போடணும் எல்லா எந் எ எந்த வெட்டிங் தேவையான எல்லாமே நாங்கள் செஞ்சுக் கொடுப்போம் கேட்ரிங்லேர்ந்து அப்புறம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதுக்கப்பறம் ஹால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரூம்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது இன்னும் மற்றபடி உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் அது எல்லாமே எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிக் கொடுப்போம் ஆனால் அதுக்குத் தகுந்தமாதிரி நாங்கள் வந்து உங்களோடைய டேஸ்ட் எப்படியோ அந்தமாதிரி நாங்கள் பில் அதுக்கு இது பண்ணுவோம்

மேக்கப் போடணும் ஓகே ஓகே எப்படி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கும் வேணுமா இல்லை வெட்டிங்க்கு மட்டும் வேணுமா வெட்டிங் மட்டும் ஓகே ஓகே சரி அப்போ நேரில் வந்து பார்க்குறீங்களா நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆ வாட்ஸப்பில பண்ணுறோம் இது இன்னும் நிறையா பேர் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து டிஸ்கௌண்ட் கூட கொடுக்கலாம் மேக்கப் இதில் ஆமாம் ஓ சரி சரி ஆ சரி சரி சரி சரி அப்போ நீங்கள் நீங்கள் வாங்க நம்ம நேரில் பேசுவோம் உங்களை நாங்கள் டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுடைய உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆ ம் ஆ நான் வாட்ஸப் பண்ணுறேன் பண்ணுறேன் ஆ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ